மேம் எனக்கு வந்து ஃபிஃப்ட்டி கேஜிஸ் டொமேட்டோ அண்ட் ஃபிஃப்ட்டி கேஜிஸ் ஆனியன் வந்து ஆர்கானிகில் இருக்குது இப்போ இன்ஆர்கானிகில் இருக்கா உங்கள்கிட்ட அவைலபுளு ஆனியன் ஆ அப்படியா ஃபாம் ஹவுஸ் இருக்குதுங்களா உங்கள் கிட்டே ஓ ஓகே ஓகே நம்மளுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு அதோடு டீட்டைல்ஸ் எனக்கு வேணும் மேடம் ம் எயிட் ஜீரோ நைன் எயிட் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ போஃர் ஃபைவ் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் பேர்ச்சேஸ் பண்றீங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஃப்ரெஷ்ஷஸ்தான் இருக்குது இல்லையா ஆ ஓகே மேம் ஓகே மேம் இது வந்து நம்மளுக்கு டெலிவரி எப்படி கிடைக்கும் மேடம் நீங்களே எடுத்துன்னு வந்து கொடுப்பிங்களா இல்லை நான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்குங்களா ஆ ஓகே அதுக்கு எதனா தனி சார்ஜஸ் எதனா உண்டுங்களா ஃப்ரீ டெலிவரின்ற மாதிரி சொல்றீங்க ஓகே மேம் இது இது பேக்கிங் பாக்ஸ் எதுனா நம்மளே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்களா உங்கள் சைட்லிருந்து கம்பெனி சைட்லிருந்து ஏதுனா ரெஃபர் பண்ணுறிங்களா ஓ ஓகே இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதுமா இல்லை அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒன் வீக் முன்னாடி சொல்லணுங்களான்னு கேட்குறேன் மேடம் ஓ அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கேட்குறிங்க ஆ ஓகே ஓகே மேடம் கம்பல்சரி இதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன் நீங்கள் அது எல்லாமே ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க இப்போ ப்ரைஸ் லிஸ்ட்டஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் மற்றபடி வேறு என்ன ஃப்ரூட்ஸஸெலாம் அவைலபிளாக இருக்குது மேடம்

ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே தேங்க்யூ